எங்கள் வீட்டில் வந்து இரண்டு தோட்டங்கள் உள்ளது மாடி மேல் மாடி மேலேயும் முற்றத்திலேயும் முற்றத்தில் வந்து இந்தமாதிரி கீரை வகைகள் வெந்தய கீரை பாலக் கீரை மற்றும் அந்த கத்திரிக்காய் கத்தரிக்காய் தோட்டம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கு சின்சின்சா பச்சை மிளகாய் செடி கொத்தமல்லி கருவேப்பில்ல அந்த மாதிரியெல்லாம் செடிகள் இருக்கு நம்ம டெய்லி டெய்லியும் யூஸ் பண்ணுறது தக்காளி செடி அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம் முற்றத்தில் அப்றம் மேல் மாடி தோட்டத்தில் வந்து பூ வகைகள் ரோஸு செண்டு மல்லி குண்டு மல்லி அப்றம் நிறைய ரோஸ் வகைகள் ஒயிட் கலர் வெள்ளை கலரு சிவப்பு கலர் அந்த மாதிரியெல்லாம் ரோஸ் வகைகள் எல்லாம் இருக்கு மேல் மாடித்தில வந்து நம்ம இந்த பூக்கள் வகைகள் வெச்சிருக்கிறோம் அப்றம் மணி பிளான்ட் இந்த மாதிரியெல்லாம் வெச்சிருக்கிறோம் ஸோ இரண்டு தோட்டங்கள் உள்ளது அது அது வந்து ரொம்ப பயனதுள்ளாகவும் இருக்கு நம்மளுக்கு யூஸாகவும் இருக்கு அப்றம் ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக நம்ம காய்கள் எங்கள் வீட்டில் இருந்து பறித்து நம்ம சாப்புடல்லா அப்படி மருந்து இல்லாமல் இப்போது வெளியெல்லாம் வாங்கினோனா மருந்தெல்லாம் அடித்து அது ரொம்ப சீக்கிரமாக குரோ ஆகும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் வீட்லேயே நல்ல சக்தி வாய்ந்த காய்கறிகள் எல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருந்தே பறித்து நம்ம சமைச்சி சாப்பிடுவோம் ரொம்ப அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கு